மீன் பிடிக்க போகும்போது வந்து நாங்கள் வீட்டில வலையை வச்சு சாமி கும்பிடுவோம் படகுக்கிட்ட வந்து பூ போட்டு கற்பூரம் ஊதுபத்தியெலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்போ வலையை எடுத்து க படகில் போட்டுக்கிறது அவைங்க சமைத்து சாப்பிட்ற சாமானுங்க அதெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்து வச்சோம்னால் அவங்க கிளம்பிருவாங்க மீன் பிடிக்க மீன் பிடிச்சிட்டு வரும் போது வந்து மீன் பிடிக்கிற இடத்துல வந்து இந்த குட்டி இருக்கிற வயித்தில் குட்டி இருக்கிற மீனுங்க இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன மீனுங்கள்லாம் வந்து திருப்பி விட்டுருவாங்க திருப்பி விட்டுட்டு பெரிய மீனுங்களை மட்டும் தான் கொண்டுகிட்டு வருவாங்க அது வந்து மறுபடியும் குட்டி போட்டுச்சுன்னா அது இன்னும் மீனுங்க நிறையா வரும் அதுக்காக அது வந்து அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு மீனை கொண்டுகிட்டு வருவாங்க